ஹலோ கார் ட்ரைவருங்களாங்க சார் ராஜன் சார் ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாம் வந்து ஜு சென்னைலிருந்து வராங்க ஆ தருமபுரி வர்ணுங்க சார் எவ்வளோ கேக்கறிங்க சார் கொஞ்சம் கொறச்சிக்கோங்க சார் அவங்க பாவம் வசதியில்லாதவங்க கொஞ் சேரிங்க சார் சேரிங்க சார் சேரிங்க சார் ஆறாயிர ரூபாவாங்ளா சேரிங்க சார் நீங்கள் அவங்க வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருவாங்க சார் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது இல்லிங்க சார் ஆ அங்கே வந்து அவங்கள பிக் அப் பண்ணிக்கோங்க சார் ஓகேங்க சார் ஆ தருமபுரி வர்ணுங்க சார் ஃபோர் ரோடு ஆ சேரிங்க சார் சேரிங்க சார் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க சார் என்னுடைய ந நம்பர் கொடுக்கறேன் ஒன்போது ஒன்று அஞ்சு ஒன்போது ஆறு ஒன்போது ரெண்டு ரெண்டு எட்டு ஏழு ஆ ஓகேங்க சார் நீங்கள் அங்கே கிளம்பும்போது கால் பண்ணுங்க சார் நான் போன்பே பண்ணிடறேன் ஓகேங்க சார் வந்துருங்க சார் வந்துருங்க சார் தேங்க்யூ சார்